இணைய மிரட்டல் யாராவது உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்திலும் தகவல் தெரிவிக்கவும் இதுபோல எனக்கும் ஒரு முறை ஆக உள்ளது அந்த நேரத்தில் நான் அந்த அழைப்பை உடனடியாக துண்டித்து விட்டு எனது பெற்றோர்களிடம் கூறினேன் அதைப்பற்றி